இப்போது ஓடி ஆடி விளையாடாமல் ஒரு செல் ஃபோனிலே அடங்கிவிட்டது விளையாட்டுக்கள் எடுத்துக்காட்டு பப்ஜி கேம் ஃப்ரீ ஃபையர் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போன்ற விளையாட்டுக்கள் செல்லில் அடங்கி உள்ளதால் ஒரு மனிதனின் ஆற்றல் ஓட்டம் ஓடுவதிலே விளையாடி பழைய காலத்தில் ஓடியால்தான் வி விளையாண்டதுதான் ஆற்றலுடன் இருந்தார்கள் தெம்பாக இருந்தார்கள் ஆனால் இப்போது இருக்கும் இப்போது இருக்கும் இளைஞர்கள் அதிகமாக செல்லில் விளையாடும் கேம்ஸை விரும்பிகின்றனர் இது குறித்து கிராமப்புற மக்களின் கருத்து என்னவென்றால் மொபைலில் அதிகம் அதிகம் உள்ள கேமை கேமை தடை செய்ய வேண்டும் மற்றும் ஓடி ஆடும் கிரிக்கெட் கபடி ஹாக்கி போன்ற விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவை மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய இன்டர்நேஷ்னல் அளவில் கொண்டு வரும் என்று என்பதே மக்களின் கருத்து இதனால் அதிகம் மொபைலை யூஸ் பண்ணும் இளைஞர்களை மொபைலை தவிர்க்கவும் மொபைலை யூஸ் பண்ண கால் மட்டும் ஃபோன் கால் பண்ணவும் மற்றும் அ மீதி ஏதாவது டாக்குமெண்ட் தேடவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கேமிற்கு பயன்படுத்த வேண்டாம் மொபைல் ஃபோனை நீங்கள் ஆற்றலுடன் ஓடி விளையாடுவதே உங்கள் உடம்பிற்கு சிறந்தது என்பது மக்களின் கருத்து ஓகே